ஹலோ டாக்டர் மேடமா எனக்கு உடம்பு சரியில்ல என் பேர் இசக்கி அம்மாள் எனக்கு ரொம்ப நாளாகவே தலை வலிக்கு கை கால் எனக்கு வயது வந்து பத்தொம்பது வயது ஆகுது எனக்கு தலை வலிக்கு ரொம்ப ஒரே கை காலெலாம் வலிக்கு எதுக்குன்னு தெரில ரொம்ப நாளாகவே இருக்குது

ஆ சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம்

ரொம்ப தலையெலாம் வலிக்குது எதுக்குன்னே தெரில கால் கால் கையெலாம் ரொம்ப வலிக்கு என்ன பண்ணலாம்

சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம்

சரிங்க மேடம் ஆ சரி ஆ சரிங்க மேடம் நாளைக்கு வரேன்